ஹலோ நான் நான் அர்ச்சனா ஹோட்டல்லா நான் ரெஷிகாந்தி பேசுகிறேன் இதுமாதிரி நான் காலையில டிபன் வந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் இட்லி பூரி பொங்கல் ஆர்டர் பண்ணிருந்தேன் இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல நான் சொர்த்தூர் கிழக்கு தெருல இருந்து ஆர்டர் பண்ணிருந்தேன் இன்னும் வீட்டுக்கு வரல என்னென்னு தெரியல நான் ஃபோன் போட்டேன் டெலிவரி சார்ஜ் அவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டேன் அவங்க எடுக்கல என்னென்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் கேட்டு என்னென்னு சொல்கிறீங்களா என்னோடய லைன் சொல்கிறீங்களா என்னன்னு தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ சார்